கல்யாணன்னு பார்த்தீங்கன்னா பெண் பார்க்கும் தருணம் நிச்சயதார்த்தம் பத்திரிக்கையை போய்ட்டு கொலதெய்வம் கோவில்ல படைக்கிறது அதை எடுத்துட்டு வந்து முதல்ல தாய்மாமா வீட்டுக்கு கொடுக்கணும் மாதா பிதா குரு தெய்வம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மா ஆசிர் ஆசிர்வாதத்தோடு வரவேற்பு நடக்கும் வரவேற்பு நடக்கிற இடத்துல எல்லா பெரியவங்க கால்லேயும் ஆசிர்வாதம் வாங்கணும் ஆசிர்வாதம் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நூறு வருஷம் நல்லா இருப்போம் அப்படின்னு இருக்கணும் நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி எல்லோரும் நம்மளை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா காலைல கல்யாணம் நடக்கும் போது தாலி கட்டுவாங்க தாலி கட்டின பிறகு அந்த எக்கியத்தை சுற்றி வரணும் சுற்றி வந்துட்டீங்க அப்படின்னா அப்பா அம்மா காலில் ஆசிர்வாதம் வாங்கணும் மாமனார் மாமியார் காலில ஆசிர்வாதம் வாங்கி ஆசிர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து விளக்கு ஏற்றணும் ஒரு பெண்ணாக இருந்தால்